எனக்கு பிடித்த பா பாடகர்ன்னு பார்த்தா பெருசாக இந்த பா எஸ்பி பாலசுப்ரமணியன் பிடிக்கும் அதை விட்டா ஷ்ரேயாகோஷல் அவங்க ரெண்டு பேர்த்தோட சாங்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதில் எஸ்பிபி வந்து ஒரு பாட்டு பாடிருப்பார் அச்சம் இல்லாத தனிமையை கேட்டேன் அது வந்து ஓ ரொம்பவுமே அழகாக இருக்கும் மூச்சே விடாம் பாடிருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் இசை அமைப்பாளர்ன்னு பார்த்துட்டா யுவன் ஷங்கர் ராஜா அனிரூத்து அப்புறோம் ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாருதோடமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ க கரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அனிரூத்தோட மியூசிக் எல்லாம் வேறு மாதிரி தரமான பிஜிஎம் போட்ருபாப்பில அவரோட பிஜிஎம் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது அதே சமயம் மெலோடி எல்லாம் எடுத்துக்கிட்டா எனக்கு எஸ்பிபி பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் யுவன் ஷங்கர் ராஜா வந்து எல்லா டைப்லையும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பாட்டு பாட்ருப்பார் அவருக்கு வந்து இதில் தான் வீக்னஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாத்துலையுமே நல்லா பண்ணிருப்பார் ஸோ பாடகர்ன்னு பார்த்தன்னா எனக்கு எஸ்பிபி பிடிக்கும் மியூசிக் டேரக்ட்ருன்னா யுவன் ஷங்கர் ராஜா அனிரூத் எல்லாத்தையுமே பிடிக்கும்